ஆமாங்கண்ணா நீங்கள் ஓனருங்களா ஆ சொல்லுங்கண்ணா சரி சரிண்ணா ஓகேண்ணா ஒரு ஒன்றரை லட்சம் ஆகுண்ணா நார்மலாக இப்போ கீழே வீடு மேலே மாடி இருக்காண்ணா இல்லயில்ல சரிண்ண சரிண்ண ஓகே ஓகேண்ணா ஓகேண்ணா சரிண்ணா சரிண்ணா ஓகே ஓகேண்ணா அப்போ பார்த்து கொஞ்சம் குறைச்சியே பண்ணிக்கலாண்ணா என்ன பிவிசி பைப் வாங்கணும் ஆமாம் ஆமாம் அந்த சாயந்திரம் வந்து பார்க்கறேன் ஆமாண்ணா ஆமாண்ணா ஆ ஒரு சாதாரண சாதாரணமாக எஸ்டிமேட்டாக ஆ பார்க்கறேண்ணா சாதாரணமாக எஸ்டிமேட் சொல்கிறத நான் ஒரு ஒன்றரைல சொல்கிற சொல்கிறேன் ஆமாம் ஆமாம் நார்மலாக ஒரு வீடுனால் நான் கு கம்மியாக தான் சொல்கிறேன் நான் ஆமாண்ணா அதுக்குள்ளே முடிச்சிடலாம் அதுக்குள்ளே முடிச்சிடலாம் கூட ஆகிறதுக்கு வேலை கிடையாது அதுக்குள்ளேயே முடிச்சிடலாண்ணா ஆமாம் ஆமாம் கண்டிப்பாக கண்டிப்பாகண்ணா ப பல்பெல்லாம் எப்படிண்ண எல்இடி போடணுமா நார்மலாக போ போட்டுக்கலாமாண்ணா ஓகே ஓகே ஓகேண்ணா எல்லாம் ட்யூப்லைட்டாக போட்டால் குண்டு பல்பாக போடுவோமா இல்லை அது அதுக்கு தகவுந்த மாதிரி பார்த்து போட்டுக்கலாம் நீங்கள் என்னெனு சொல்கிறிங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி பார்த்து போட்டுக்கலாண்ணா ஓகேண்ணா ஓகேண்ணா ஓகேண்ணா நன்றிண்ணா நன்றிண்ணா